ஸோ இந்த பிஎம்கேவிஒய் இந்த பயிற்சி திட்டத்தின் மூலியமாக வந்து நிறைய பேர் அதாவது ப என்ன என்ன மாரி இப்போ நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் இல்லாத பர்சன்ஸ்ஸு அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆபர்ச்சுனிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் சிலப்பேர் பாதில ஸ்கூலு ஏதோ ஒரு இதனால நிறுத்திடுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்மி விலையில சிக்ஸ் தௌசண்ட் ருபிஸ் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு ஒரு அவங்க ஆன்டர்பிரனர்சிப் அதாவது நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க நம்மளுக்குள்ளே திறமைய கண்டுபுடிச்சு அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க டீச் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க வழிநடத்துறாங்க ஸோ இந்த மாரி ஒரு திட்டத்துனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஸோ இதனால நிறைய நம்மளுக்கு சாப்ட் ஸ்கில்ஸ் கூட டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்னது தெரியணும் நம்மளால் ஃபீஸ் கட்டி போக முடியாத விஷயத்தை வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்க ரொம்ப தேங்க் பண்ணுறோம் ஸோ இது வந்து இதை பிரதான் மந்த்ரி இது வந்து இந்த வந்து நம்ம பதினஞ்சு வயசுலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பிரதான் மந்த்ரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் ஸோ இது வந்து இது பண்ணுறாங்க பட்டு ரொம்ப இதனால வந்து கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும் நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அது மூலியமாக நம்ம வந்து பெரிய இது நம்ம வந்து போகலாம் பெரிய நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு